நான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபால ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு வாங்கியிருந்தேன் பார்க்கறத்துக்கே ரொம்ப நல்லா இருந்தது அந்த கடையில் எப்புடின்னா பார்க்கறதுக்கே நல்ல குவாலிட்டி மாதிரி அப்படி இப்படி எல்லா கேட்குற ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாமே இருக்கும் ஆனால் ஜீன்ஸ் நான் வாங்கியிருந்தேன் ஆயிரத்தி ஐநூறுபாய் போட்டு அந்த ஜீன்ஸு வந்து மாட்டுறப்ப பட்டனை போடுறேன் பட்டனே பிஞ்சுகிச்சி ஆனாலும் ஒரு ஆறு மாசம் தாங்குனது பேண்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சின்னா பேண்ட்டு அப்படியே தேய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நூல் நூலா வர ஆரம்பிச்சுருச்சு ஜிப்புலாம் ஒரு ஒன்றரை மாசத்துலே ஜிப்புலாம் போயிடுச்சு அதை நான் புதுசாக ஜிப்பு வச்சு அந்த மாதி ரிதான் தச்சேன் அதுக்கப்புறந்தான் அந்த கடையை பற்றி நான் விசாரிச்சேன் அந்த கடையில் இருக்கிறது எல்லாமே கிடைக்கும் ஆனால் எல்லாம் டூப்ளிகேட்டு எல்லாம் ஒரு தரக்குறைவாதான் எல்லாமே கிடைக்கும் ஒன்றும் குவாலிட்டியாக இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பேண்டு தான் வந்து தையல்லாம் விட்ருச்சி எல்லாம் தேஞ்சி போய்ச்சி பேண்டு வேஸ்ட்டாக ஆச்சி அந்த பேண்டே